சூப்பர் மார்க்கெட் தானே மேடம் ஆ கொஞ்சம் பொருள்லாம் வேணும் சொன்னால் வீட்டிலேயே டெலிவர் பண்ணிடுவிங்களா மேடம் டோர் டெலிவரி ஆப்ஷன் தான் ஆப்பிளிருக்கா மேம் ஆப்பிள் ஒன் கேஜி எவ்வளோ மேம் ஒன் ஃபிஃப்ட்டி ஆகுதா ஓகே மேம் ஆரஞ்சு ஒன் டுவென்ட்டி கோவா

ஆ ஓகே மேம் சரி மேம் அந்த க உவ உள்ள ரெட் கலராக இருக்கற கோவா இருக்கா மேம் ஆ ஓகே மேம் அ ஆ ஆமாம் அந்த அது தான் அது தான் வேணும் ம் ஆப்பிளே கொஞ்சம் இந்த நறுக்கு நறுக்குனு இல்லாமல் இந்த மாவு ஆப்பிளாக இருந்தால் நல்லது அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் ம் ஏனால் ஒரு ஃபங்ஷனுக்காக தான் வேணும் அதுக்காக தான் கொஞ்சம் ப்ரோடக்ட் நல்லா இருக்கணும் அதுக்காக தான் மேம் இப்போ நேரில் வந்தால் பார்த்து வாங்கிடுவோம் இப்போ நீங்கள் நீங்கள் கேஷ் பண்ணும் போதாவது நான் எனக்கு எல்லாத்துலியும் ஒரு அஞ்சஞ்சு கிலோ வேணும் மேடம் ஃபங்ஷன் வந்து சண்டே மேம் அதுக்குள்ளே எங்களுக்கு டெலிவர் பண்ணனும் இல்லை மார்னிங் மார்னிங் ஒரு பத்து மணிக்கெலாம் வரமாதிரி எங்களுக்கு டெலிவர் போட்டு விட்ருங்க மேடம் ஆ ஓகே மேடம் இல்லை மேம் இப்போ மொத்தமாக வாங்குறோம் டிஸ்கௌண்ட் அந்த மாதிரி ஏதாவுது இருக்குமா ஏதாவுது ப்ரைஸில் ஆஃபர்ஸ் ஏதா இருக்குங்களா ஆ சரி மேடம் இப்போ எப்படி பேமண்ட் எப்படி மேம் நான் ஆன்லைன் பேமண்ட் பண்ணுமா இல்லை கேஷ் ஆன் டெலிவெரி குடுத்தடலாமா ஆ ஓகே மேம் எனக்கு பில் மட்டும் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிட்டுருங்க நான் உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துறேன் பில் சென்ட் பண்ணிடுங்க நான் வரும்போது அவங்கள்ட்ட கையில் கேஷ் கொடுத்து விட்டுடறேன் மேடம் ஆ ஓகே மேம் தேங்க்யூ மேம்